வாழ்க்கையில் நான் என்ன பண்றேனா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிற்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்குற ஒரு ஆசை இருக்குதுங்க அதே மாதிரிதான் எனக்கும் அந்த ஆசை இருக்குது நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் வசதியாக இருந்தால் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்குற ஆசை எனக்கும் இருக்குது அதுக்கு என்ன பண்ணும்னா ஒரு நல்ல வேலை வேணும் அந்த வேலை நிரந்தரமாக இருக்குதா அப்படிங்குறதையும் நம்ம பார்க்கணும் நிரந்தரமாக்கிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணனும் சொந்த தொழில் பண்ணனும் சொந்த தொழில் பண்ணி அதில் வர முன்னேற்றத்தை வச்சு வச்சு அதை நம்ம நிரந்தரமாக்கிக்கணும் அதுக்கு முதல்ல நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கும் அதை பற்றியான அறிவுப்பூர்வமான விஷயங்கள நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய நம்ம கற்றுக்க கற்றுக்க தான் எத்தனை சோதனை வந்தாலும் எவ்வளோ நடந்தாலும் பொறுமையாக இருந்து அந்தந்த அடுத்தடுத்த வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்போதான் நம்ம எந்த இலக்க அடையணும் நினச்சமோ அந்த இழக்க வந்து அடையவும் முடியும் நம்ப கரெக்டான பாதையிலையும் போக முடியும் பின்னாடி நம்ம வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க